நான் இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் ஆனால் எனக்கு கும்பகோணமும் ரொம்ப பக்கம் தான் அதே மாதிரி திருவாரூர் திருவாரூரும் எனக்கு ரொம்ப பக்கம் தான் அதனால் மோஸ்ட்லி நான் போகறது வந்து கும்பகோணத்தில் வந்து பரணிக்கா தியேட்டர் காசி தியேட்டர் விஜயா தியேட்டர் வாசு தியேட்டர் இது எல்லாத்துக்குமே போவேன் அதே மாரி திருவாரூர் எடுத்துக்கிட்டா தைலம்மை தியேட்டருக்கு போவோம் நான் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட தான் போவோம் எப்போவுமே போனோன்னா நான் அம்மா அக்கா எங்கள் சித்தி எங்கள் சித் என்னோட இன்னொரு அக்கா எல்லாருமே போவோம் அதாட்டம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் வருவாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னாக தான் போய்விட்டு வருவோம் படம் ரிலீஸான உடனேலாம் நாங்கள் போகமாட்டோம் ஒரு பத்து நாள் ஆகும் பத்து நாள்க்கு அப்புறம் தான் போவோம் அப்போ தான் கொஞ்சம் தியேட்டரும் ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி டிக்கட்டோட ப்ரைஸும் ஒரு நூற்றம்பதுருவால இருந்து இரநூறுபாக்குள்ள இருக்கும் எங்களுக்கும் போய்விட்டு நிம்மதியாக படம் பார்த்துட்டு வந்தோம் ஜாலியாக ஒரு எண்டர்டைமெண்ட் மாதிரியும் போய்விடும் எங்களுக்கு அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட ஃபேமிலியாக உட்காந்து அங்கே படத்தை பார்த்துக்கிட்டு எல்லாரோடையும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அது ரொம்ப நல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படம் பார்க்கப்போறது